ஹலோ சராஃபின் ஹலோ தரா சராஃபின் ட்ராவல் ஏஜென்சியா நாங்கள் மயிலாடுதுறைலருந்து பேசுகிறோம் சீர்காழி சாத்தியநாதர் கோயிலுக்கு போகணும் நாளைக்கு ஒரு பத்து பேர் வரோம்

ஆ ஆமாம் மதியத்தில் மதியத்துக்கு மேல தான் போவோம் கொஞ்சம் குறச்சிக்க மாட்டிங்களா கொஞ்சம் கொ

பத்து பேர் வரோம் ஆ இல்லை போய்விட்டு ரிட்டர்ன் நீங்கள் அழைச்சிட்டு வரணும் ஆ ஓகே

ம் ஓகே ஆ சரி ஆ ஓகே ம் பண்ணுறோம் ஆ வேறு எதுவும் தேவையில்லை